ஆ வணக்கங்க சார் ஆமாங்க சார் வணக்கம் சார் ஆமாம் சார் நான் ஒரு பல்க் ஆடராக பண்ணணும் எனக்கு எப்படி நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியெல்லாம் எப்படி நல்லா குவாலிட்டியாக இருக்குமா ஓகேங்க சார் ஓகே ஓகே ஓகேங்க சார் கலர்வைஸ் எப்படி எல்லாம் டார்க் கலராக லைட் கலராக எப்படி எல்லாேரும் போடுற மாதிரி நல்லாயிருக்குமா சரிங்க சார் எனக்கு வந்து டன் கணக்கில் வேணும் பார்த்துக்கோங்க நான் பல்க்காக புக் பண்ணணும் உங்கள்கிட்ட நான் அது சொல்கிறேன் ஒ ஒன்று உங்களுடைய உங்களை நேரில் வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணும் சார் பார்த்துட்டு உங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது ட்ரெஸ் மெட்டீரியல் கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்துட்டு தான் நான் முடிவு சொல்ல முடியும் நான் இப்போ பல்க்காக பண்ணுறதுனால நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் எதுவும் எனக்கு தருவீங்களா ஓகேங்க சார் சரிங்க சார் இப்போ இது யூனிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க அவ்வளோ தான் தருவீங்களா அதுக்கு மேலே தரமாட்டீங்களா ஓகேங்க சார் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கில் எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்க நீங்கள் இருக்கிற டைம் தான் நான் வந்து உங்களை பார்க்க முடியும் ஸோ நீங்கள் கார் கார்மெண்ட்ஸ்சில் எப்போ இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னால் நான் என் டைமு செட் ஆச்சுன்னா நான் உங்களை வந்து நேரில் வந்து பார்த்து நான் அப்போ நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பேமெண்ட் பண்ணுவேன் சார் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக எதுவுமே நான் பே ப பேமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேங்க சார் அப்போது நம் நீங்கள் ஆஃப்டர்நூன் இருக்கமாட்டிங்களா சார் ஓகேங்க சார் நான் என் டைம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வர்றதுக்கு முந்தின நாள் கால் பண்ணி உங்கள்கிட்ட நான் கான்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார் கான்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்கள் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து நான் அப்புறம் மெட்டீரியல் குவாலிட்டியெலாம் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆட்ரு கொடுக்கேன் அப்போ நான் ஒரு இன்ஷியல் அமௌண்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் சார் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்ஸண்டேஜ் வர்ற மாதிரி கொஞ்சம் பாருங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்